என்னை சிந்திக்கத் தூண்டிய புத்தகம் கும் பார்த்தீங்கன்னாக்கா விவேகானந்துருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய புத்தகத்தை படிச்சிகிட்ருக்கையில என்ன என்னை ரொம்ப யோசிக்க வைச்சது அந்த புக்கு சிறு வயசிலே அவர் என்னென்ன செஞ்சிருக்கார் சிறு வயசில் எப்படி இவ்வளோ தூரம் பிரபலம் ஆனார் எல்லா மக்களும் எப்படி வசீகரமாக இழுத்துப் பேசுனார் எப்படி ஆன்மீகத்தில் அவர் வந்தார் குரு குருவோட யோசனை குருவுது உபதேசம் இது எல்லாத்தையும் கேட்டு எப்படி வாழ்ந்து வந்தார் இப்படி பிறப்பு வளர்ப்பு இறப்பு ஆன்மீகம் இது எல்லாமே அவருதில் எப்படி கலந்து வந்திருக்கு இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆன்மீக புக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாக படிப்பேன் ஆன்மீக புத்தகம் பார்த்தீங்கனாக்கா இதில்லாமல் கொஞ்சம் வாழ்க்கை வரலாறு புக்கும் நான் படிப்பேன் இதுத் தவிர நான் எந்த ஒரு வாசிப்பு க்ளப்லையும் நான் வந்து இதுவரையும் சேர்ந்தது கிடையாது ஏன்னா எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அமையலை சேர்கிறது மாதிரி எனக்கு ரொம்ப யோசிக்கத் தோணுன புக்கு பார்த்து என்னோட சிந்தனைய ரொம்ப யோசிக்க வச்ச மாதிரி பார்த்தீங்கனாக்கா விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு புக்கு தான் வந்து ரொம்ப யோசிக்க வச்சது வரலாற்று புக்கில் அதாவது வா வாழ்க்கை வரலாறு ஒருத்தவங்கள் பயோகிராபி சொல்வோம்ல அது புக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னைய ரொம்ப யோசிக்க வச்சது